ஒரு மாடு கன்று போடுது போட்டோடனே அதுக்கு என்ன பண்ணணும் நாங்கன்னால் அந்த கன்றுக்குட்டி போடுதா இல்லையா போடுதா இல்லையானு பார்த்துக்கிட்டே இருப்போம் பார்த்துன்னு வந்து அது கன்று போட்டுருச்சா உடனே அது எழுந்து நடக்காது கன்றுக்குட்டி நாம்ம தான் போய் அந்த கன்றுக்குட்டிய அதை எடுத்து அதை உருவி விட்டு காலைலாம் முகத்தலாம் உருவி விட்டு காலைலாம் நிமிர்த்தி விட்டு அந்த மாட்டை கிட்டவே வைப்போம் கன்று போட்ட மாட்டை கிட்டேயே வைப்போம் அந்த மாடு அந்த நாவால் நக்கி அந்த மேலே இருக்கிற தும்பு தூசிலாம் நாவால் நக்கி எடுத்துட்டு பிறகு தான் அந்த கன்றுக்குட்டிய கொஞ்சம் தட்டு தடுமாரி ஏழுந்திரிக்கும் எழுந்திரிச்சவொன்னே அதுக்கப்பறம் அது தாயாண்ட போய் அதனுடைய பால் உண்றதுக்கு பார்க்கும் அப்போது அந்த பால் உண்ணும் சமயத்தில் நாங்கள் அதுக்குக் காம்புக்கு நேராக அந்த வாயை வச்சு விட்டோம்னா அது சப்பும் அது சப்பி முடித்து வாயில் எடுத்தவொடனே மறுபடியும் கன்றுக்குட்டிய கொண்டு போய் ஒரு இடத்துல விட்ருவோம் மாட்டை மேய்க்கிறதுக்கு கொல்லைக்கோ கழனிக்கோ இல்லை வைக்கோலுக்கோ இல்லை எதுக்கோ ஓட்டிகின்னு போயிடுவோம் அந்த கன்றுக்குட்டி தனியாக இருக்கும் அதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அவகாசம் கொடுத்து மறுபடி மாட்டை ஓட்டிகின்னு வந்து வேளா வேளைக்கு பால் குடிக்கணும் நம்ம காலையில் சாப்பிட்றோம் மதியம் சாப்பிட்றோம் இரவு சாப்பிட்றோம் இல்லையா அதேமாரி கன்றுக்குட்டிக்குக் காலை சாப்பாடு மதியம் சாப்பாடு போடுவோம் மதியம் சாப்பாடுனால் கூட்டுனு வந்துடுவோம் மாட்டை மாட்டை கூட்டினு வந்து மாட்டுக்கு அதை மறுபடியும் சப்ப வச்சு மாட்டை அந்த மாட்டை அதுமாதிரி சுத்தம் அந்த கன்றுக்குட்டி படுக்கிற இடத்துல சுத்தமாக சாணி வாரி அந்த கன்றுக்குட்டி படுக்க வச்சு மதியம் சாப்பாடு கொடுத்து அது மறுபடியும் மாட்டை ஓட்டிகின்னு போய் சாயங்காலம் டைம் அதேமாதிரி மூணு டைம் நம்ம எப்படி மூணு டைம் சாப்பிட்றோம் மாட்டை அதுமாதிரி பராமரிப்போம் அந்த கன்றுக்குட்டி அதேமாதிரி நம்ம எப்படி பராமரிக்கிறோமோ அதேபோல அது எழுந்து நடக்க ஆரம்பித்துடும் ஓட ஆரம்பிக்கும் துள்ளி குதிக்கும் ஒரு பத்து நாள் போனவொடனே துள்ளி துள்ளி குதித்துன்னு அதே போய் பால் குடிக்கும் நம்ம அதுக்கு கஷ்டப்படுற வேலையே கிடையாது